இப்போது இருக்கிற நவீன காலத்தில் நம்ம நான் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்திங்ன்னா நவீன வளர்ச்சி இல்லாத காலத்தில் வந்து போனு இல்லை பட்டன் ஃபோனு தான் பயன்படுத்தி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து தபால் மூலம் சில செய்திகளை சொல்கிற மாதிரி இருந்தது இன்னிக்கி நவீன தொழில் நுட்பத்தினால நம்ம ஃபோன் மூலமாக உடனுக்குடன் செய்திகளை நம்ம கொடுக்க முடியுது மக்களுக்கு மக்களுக்கு என் சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு ஒரு விஷியத்த நம்ம சொல்லுணும்ன்னால் அடுத்த சகெண்டு அவங்குளுக்கு தகவல் கொடுக்க முடியிது அதனால் நிறைய பயன் அடைஞ்சிட்டு இருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கும் பார்த்திங்ன்னா நம்ம குழந்தைகளுக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறதுல அன்னிக்கு நம்மபெல்லாம் சொல்லி கொடுக்குணும் இன்னிக்கு ஒரு ஃபோன்னை எடுத்து நம்ம ஆப் டவுன்லோடு பண்ணி அதில் பார்த்தோம்னா எல்லாமே குழந்தைங்களுக்கு தெளிவாக புரியுற மாதிரி வந்துடுச்சு எல்லாமே வந்து தொழில் நுட்பம் அந்தளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது இந்த தொழில் நுட்பத்தினால குழந்தைங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்க முடியுது எனக்கும் நிறைய வந்து பயனுள்ளதாக இருக்குது தொழில் நுட்பம் இப்போ அட்வான்சாயிருக்குற தொழில் நுட்பம் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுங்க